தமிழ்நாட்டில் கல்வித்துறை படித்து நினைவு பண் நினைவுப்படுத்தி அவற்றை பரிட்சிப்பது முறையாக நடைபெறுகிறது செயலாக்கக் கல்வி இல்லை செயல்முறையான வாழ்க்கை வாழ்வியல் கல்வியாக கல்வியானது இருக்க வேண்டும் நாட்டின் அந்த அந்த மாநிலத்திற்கு மக்களுக்கு தகுந்தாற் போல வாழ்வியல் சூழ்நிலையை அமைத்த வாழ்வியல் கல்விமுறை குழந்தைகளுக்கும் ஸ் கௌ சு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும்